நாமக்கல் மாவட்டம் வந்து ஈரோடு மாவட்டத்தை ஒட்டி இருக்கிறதுனால இங்கே அதிகமாக ஆடை தயாரிக்கிறாங்க லட்சத்துக்கும் மேற்பட்ட விசைத்தறிகள் கைத்தறிகளெலாம் இங்கே நிறையா இருக்குது அதேமாரி பேர் போன டீமாட் கண்ணன் டிபாட்மெண்ட்டு இதெலான் இங்கேதான் இது பண்ணுறாங்க அதே மாதிரி ஜமக்காளம் லுங்கி எல்லாமே இங்கேதான் நாமக்கல்லில்தான் தயாரிக்கிறாங்க நூற்பாலைகள் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது அதேமாதிரி பஞ்சாலைகளும் அதே மாதிரிதான் நிறையா நாமக்கல் மாவட்டத்தில் காணப்படுது விவசாயமும் ஒரு பகுதியாக இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் செஞ்சுட்ருக்குறாங்க அதேமாதிரி வளர்ந்து வரும் கார்மண்ட்ஸு கல்லூரிகள் எக்கச்சக்கமாக நாமக்கல் மாவட்டத்துல கட்டிகிட்ருக்குறாங்க கிறிஸ்ட்டி சத்துமாவு கம்பெனி வந்து நாமக்கல் மாவட்டத்தில்தான் இருக்குது நாமக்கல் மாவட்டத்துக்கு பேர்போனது வந்து லாரி பாடி கட்டுறது லாரி எங்கெங்கலாம் வந்து நாமக்கல்லில்தான் வந்து பாடி கட்டிகிட்டு போவாங்க அதேமாதிரி பேப்பர் மில்ஸ் வந்து நிறைய இருக்குது ஜாஸ்ச்சா பாத்திரம் மில் வந்து நாமக்கல் மாவட்டத்தில்தான் இருக்குது அதேமாதிரி சர்க்கரை ஆலைகளும் அதே மாதிரிதான் சர்க்கரை ஆலைகள் நாமக்கல் மாவட்டத்தில் இருக்குது அதே மாதிரி லாரிக்கு பாடி கட்டுறது எப்படி நாமக்கல் ஃபேமஸோ அதே போலதான் கோழி பண்ணையும் இங்கேதான் அதிகமாக கோழி கோழி வளர்த்துறது கோழி பண்ணை முட்டை இதெல்லாம் அதிகமாக உற்பத்தி ஆகிறது வந்து நாமக்கல்தான் அதே மாதிரி பேங்கும் எக்கச்சக்கமாக இருக்குது நாமக்கல்லில் இண்டியன் பேங்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இண்டியா இண்டியன் பேங்கெலாம் ஒவ்வொரு பகுதிலியும் காணப்படுது அதனால அதிகமாக நாமக்கல்லில் இண்டியன் பேங்கு ஸ்டேட் பேங்கு ஐடிஎஃப்சி ஹெச்டிஎஃப்சி உஜ்ஜீவன் பேரடோ இந்த மாதிரி பேங்கலாம் இருக்குது ஐசிசி பிப்டோ பேங்கு ஆக்சிஸ் பேங்கு இண்டியன் ஓவர்சீஸ் பேங்கு யூனியன் பேங்கு சிட்டி யூனியன் பேங்கு சிட்டிகேட் பேங்கு இது மாதிரி நிறைய பேங்க் வந்து இங்கே காணப்படுது அதே மாதிரி நாமக்கல் மாவட்டத்தில் வந்து சுற்றுலா தலங்கள் ரொம்ப அதிகமாக இருக்குது பன்னீர் செல்வம் பார்க் இருக்குது அம்மா பூங்கா இருக்குது நாமக்கல் அதே மாதிரி கோயில்களும் பேர்போன கோயில்கள் வந்து நாமக்கல் கோட்டை திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர் கோயில் நாமக்கல்லில் ஆஞ்சநேயர் கோயில் வட்டமலம் முருகன் கோயில் இது மாதிரி நிறைய கோயில்கள் வந்து நாமக்கல்லில் பேர்போன கோயிலாம் இருக்குது அதே மாதிரி விசைத்தறி வந்து இங்கேயே உற்பத்தி செஞ்சு விற்கறதுல ஃபேமஸாக இருக்குது வெளி நாட்டில் கொரனா டைமில் கூட விசைத்தறிக்கு அதிக மவுசு இங்கேதான் நாமக்கல்லில்தான் இருந்துச்சு ஃப்ளைட் மூலயமா வச்சு கூட விசைத்தறி இது எடுத்துகிட்டு போனாங்க ஒவ்வொரு மெட்டீரியலும் அது வ அது நாமக்கல் மாவட்டத்தில் இருந்துதான் எடுத்துகிட்டு போனாங்க அதே மாதிரி நூற்பாலைகள் பஞ்சாலைகள் இதெல்லாம் வந்து எவ்வளோ இது நின்றாலும் இதெல்லாம் நிற்கில கொரனா டைமில் கூடவிசைத்தறி அவ்வளோ மவுசாக இருந்துச்சு